சொல்லுங்கம்மா மேம் லீவெலாம் தர முடியாதும்மா எவ்வளோ நாளும்மா லீவு தர்றது இல்லைம்மா ஆல்ரெடி நிறையா பேர் ஆஃபீஸ்சில் லீவும்மா லீவெலாம் தர முடியாதும்மா ஆஃபீஸ்சுக்கு வாங்க அம்மா ஆல்ரெடி நீங்கள் ஒன் வீக் முன்னாடி லீவு எடுத்திருக்கீங்கல்ல எப்படிம்மா உங்களுக்கு சும்மா சும்மா மாதத்துல வீக்லி வீக்லி லீவு தர முடியுமா ஆல்ரெடி ஆஃபீஸ்சில் மூணு பேர் லீவும்மா சரி லீவு எடுத்துக்கோங்கம்மா எதுக்கு மேம் என்னம்மா ஆச்சு உங்களுக்கு என்ன ஃபீவர்னால் என்ன ஃபீவர்மா

ஆ சொல்லும்மா ஃபீவர்னால் சரி ஹாஸ்பிட்டல் போய்விட்டு ஆஃபீஸ்சுக்கு வாங்கம்மா